மாடு நிறையா பால் கறக்கறதுக்கு வந்து இந்த தட்டை சோள தட்டை வைக்கோல் நல்ல வைக்கணும் வேறு மேய்ச்சலு அதிகத்துக்கு கூட்டு போகணும் வேறு கம்பு சோளம் அந்த மாதிரி க கழிவுகள்ல இருந்து வர்ற டஸ்ட்டை அதெல்லாம் வைக்கணும் வேறு என்ன இது எல்லாம் செஞ்சோம்னா நல்லா மாடு பால் கறக்கும் இதே நாட்டு மாட்டில் வந்து பால் கம்மியாக தான் கறக்கும் ஏன்னா அது வந்து நல்லா சத்தான இதாக இருக்கும் இதே வந்துவிட்டு ஜெர்சி மாடு அதிகம் பால் கறக்குது ஏன் கறக்குது அதில் வந்து நிறையா கெமிக்கல் இருக்கும் அதோட குட்டி அது எல்லாமே அப்படி தான் அதோட சைடில் உள்ள எல்லாமே அதிக பால் கறக்கிற இதாக தான் இருக்கும் அது ஃபுல்லாவுமே இண்டஸ்ட்ரி எல்லாமே அப்படி தான் அதே மாதிரி இந்த மாட்டில் சாணம் வருது நாட்டு மாட்டோட சாணம் வந்து அதிக விலைக்கி விற்கப்படுது அமேசானு அது மாதிரி அதில் நிறைய காசுக்கு போது குறஞ்சது ஒரு கிலோ ஆயிரத்து ஐநூற்றி எவ்வளோவோ போது அதே மாதிரி இதோட இது கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இதே மாதிரி அதோட பாலில் வந்து நாட்டு மாட்டு பால் வந்து ரேட் கூட அறுபது ரூவாவோ எவ்வளோவோ விற்கிறாங்க ஜெர்சி மாட்டு வில வந்து ஐம்பத்தி அஞ்சோ எவ்வளவோ ஜெர்சி மாடோட பாலில் வந்து ஒரு சத்துமே இல்லை கொலுப்பு சத்து குறைவு தான் நாட்டு மாட்டு பாலில் வந்து அதிக கொலுப்பு சத்து இருக்கு வேறு ஒன்றும் இல்லை நாட்டு மாட்டோட காளை கன்னோட சத்து வந்து எடுத்து அந்த க நாட்டு மாட்டு காளையை எடுத்து வளர்க்கலாம் வளர்த்து நம்ப நல்லா பந்தயத்துக்கு விடலாம் வாடியில அவுக்கலாம் வாடியில அவுதமுன்னா நமக்கு ஒரு பேர் அதே மாதிரி ஜெர்சி மாடை அவுக்க முடியாது ஏன்னா அது என்ன சொல்ல அந்த கட்ஸு இருக்காது அந்த கட்ஸில் தான் அந்த இதே கெத்தே அவுத்துவுட்டோன்னா அந்த கெத்தே நம்ம அந்த கட்ஸில் தான் அப்புடே ஒரு திமிலை ஆட்டும் பாருங்கள் அந்த இது தான் அந்த திமிள ஆட்டுற திறம அந்த இது வந்து நாட்டு மாட்டை தவறை வேறு எந்த மாட்டுக்குமே கிடையாது நாட்டு மாட்டில் நிறைய வகை இருக்கு எனக்கு பிடிச்ச வகை வந்து காங்கேயம் காளை அதே மாதிரி மதுரை மாடு இருக்கு அந்த மாதிரி காளை மாடு நம்ம எடுக்கணுன்னா நாட்டு மாட்டில் காளை மாடு எடுக்கணுன்னா மதுரை அது மாதிரி போன்ற இடத்துல வந்து நம்ப போய் எடுத்துக்கலாம் நல்ல சூப்பராக இருக்கும் மாடு காளை மாடு